பஸ்ஸு பஸ்ஸு கவர்மெண்ட்டு விட்ருக்குதுன்னா அதுவும் இன்னைக்கு பெண்களுக்கு வந்து சிறப்பாக விட்ருக்குறாங்க அப்போ ஆண்களுக்கு ஒன்றும் கிடையாது இல்லையா பொம்பளைங்களுக்குனாலே பஸ்ஸுனாலே அவங்களுக்கு தான் இப்போ ரொம்ப கூட்டமாக உபயோகம் பஸ்ஸுன்னாலே பொம்பளைங்க தான் கூட்டமாக இருக்குது ஆம்பளைங்க பார்த்தா மூணு பேர் நாலு பேர் தான் இருக்கிறாங்க அப்போ இதில் என்ன இருக்குது பொம்பளைகளுக்கு பாஸ் வாங்கி இப்போ இலவசமாக பஸ் பாஸ் இலவசமாக இருக்குது அப்படின்னா காசு இல்லாத கட்டணத்தினால நிறைய ஏறிக்கிறாங்க ஆனால் ஆம்பளைங்க ஐயோ காசு கொடுத்து தான் போகணும்ன்ட்டு ஒரு லிஃப்ட்டு கேட்டு போய்க்கலாம் நாம் அப்படின்னு டூவீலரில் போய்ட்டு ப பண்ணிக்கிறாங்க இருந்தாலும் மூணு பேர் நாலு பேர் இப்படி தான் போயிட்ருக்கிறாங்க முதல்ல அடுத்த பஸ்ஸுக்கு பார்த்தேன் இப்போ ப்ரைவேட் வண்டிக்கு தான் போகணும்ன்னா காசு கொடுத்து போகணும் ஆம்பளைங்கெல்லாம் பொம்பளைங்களும் காசு கொடுக்கணும் உங்களுக்கு கவர்மெண்டு பஸ்ஸு அரசாங்க பஸ்ஸுக்கு பார்த்துக்கோங்க லேடீஸுக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க இப்போ ஆண்களுக்கும் கொடுத்தாங்கன்னா அவங்களும் ஃப்ரீயாக போகலாமில்ல அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லது தானே